பசங்க சிபிஎஸ்சியில படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மொத்தம் வருஷத்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் லாக்ஸ் வந்து கட்டணும் அதை எப்படி கட்டுவோன்னா டேர்ம் ஃபீஸாக கட்டணும் ஃபர்ஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் அப்படின்னு பிரிச்சு கட்ட சொல் ஒவ்வொரு டேர்ம்கும் வந்து ஐம்பதாயரரூவா ஐம்பதாயரரூவாயா கட்ட சொல்லுவாங்க அது போகவும் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லுவாங்க இதில் நமக்கு இது ஸ்போர்ட்ஸில் வந்து சேர்றதுக்கு வந்து ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸ்லலாம் வந்து ரன்னிங்க்கு அதுக்கப்புறம் ஃபுட்பால்க்கு இந்தமாதிரிலாம் வந்து ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க